நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து திருவிழா ஒரு நாளைக்கு போய்ருந்தேன் அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று புதுசாக கட்டிட்டுருந்தாங்க அந்த கோவில்ல என்னடான்னு போய் பார்த்தா பாறை பெரிய பெரிய பாறை வந்து இறக்கி இருந்தாங்க அது எதுக்குன்னு கேட்டேன் இதை வச்சு நாங்கள் சாமி செய்ய போகிறோம் அப்படின்னாங்க நான் கூட சரி அதில் ஏதாச்சும் ஒரு சந்தன குங்குமம் வச்சு அதை தான் சாமியாக கும்புடுவாங்கன்னு நினைச்சேன் ஒரு நாள் போய்ட்டு தூங்கி எழுந்திரிச்சி வர்றேன் கீழே கால் செதுக்கியிருந்தாங்க அண்ணா இது எப்படின்னா போகும்போது வெறும் பாறையால் இருந்துச்சி இப்போ என்ன கால் மாதிரி இருக்குது அப்புடின்னேன் நாங்கதான்ப்பா செதுக்கினோம் அப்புடின்னாங்க நான் அப்படியே சொல்லிட்டு வீட்டுலேருந்து அடிக்கடி வந்து அங்கே உக்காந்துக்கிறோம் அவங்க எப்படிதான் செய்கிறாங்கன்னு வந்து பார்ப்பேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உளியால் அதை அடித்து அடித்து அது கண்ணில் தெறிக்கும் கையிலேலாம் தெறிக்கும் கை வலிக்கும் அந்த சுத்தியலை வச்சு அந்த உளியிலேயே அடிக்கிறது கை வலிக்கும் அப்புடின்லாம் சொல்வாங்க நானும் அப்பப்போ கேட்டு வாங்கி அதை தட்டுவேன் என்னாலேலாம் அது நான் அடித்தா அந்த கல் ஒன்றுமே ஆகாது அப்படியேதான் இருக்கும் அவங்க பண்ணால் அது எல்லாம் பேந்துடும் ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அதை பார்த்து எனக்கும் ரொம்ப நாள் ஆசை நம்மளும் ஒரு சின்ன சிலையாச்சியும் செய்யணும் அப்டின்னு சொல்லி நான் இணையதளம் தேடி ஒரு சாமியோட படத்தை எடுத்து இதை எப்படியாச்சும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய கருங்கல்லில் எடுத்து வீட்டில் அப்பா கொத்தனார் வேலை தான் செய்கிறாரு அவர் வந்து உளி சுத்தியெல்லாம் வச்சுருந்தாரு அதை வச்சு மெது மெதுவாக நிறையா தடவை பண்ணி பாத்திருக்கேன் சரியாகவே வரல திருப்பி ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சி வாங்கிட்டு வந்து பண்ணி பார்த்தேன் மிகவும் அருமையாக வந்துருந்துச்சி அருமையானா ரொம்ப அருமையாக இல்லை நார்மலாக வந்துருந்துச்சி அதை மெதுவாக நான் செதுக்கி கை வலிச்சுச்சி ஒரு நாள் உளியில் அடிக்கிறேன் சொல்லி கையில் அடிச்சுட்டேன் கையெல்லாம் ஒரே ரத்தம் அப்புறம் அப்புறம் மருத்துவமனை போய் மருந்தெல்லாம் வச்சுட்டு வந்தேன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு பண்ணலை அதுக்கடுத்து பண்ணேன் அம்மா அப்பாலாம் வீட்டில் திட்டினாங்க நான் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கிறாம எப்படியாது இதை பண்ணணும் அப்பிடின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க நான் எனக்கு இந்தமாதிரி ஆசை இருக்குதுண்ணா இப்படி பண்ணணுன்னு சொன்னேன் நீ பண்ணு உன்னால் முடியும் நீ பண்ணு அப்பிடின்னு சொல்லி அவர் கொடுத்த ஊக்கந்தான் எனக்கு இந்த இதை பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சி அதை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன் சந்தைக்கு கொண்டு போனேன் கொண்டு போனப்போ எனக்கு அதுக்கு செலவு வந்து ஒரு இரண்டாயிரூபாக்குள்ள தான் செலவாகிருக்குமே மருந்து செலவு எல்லாம் சேர்த்து ஆனால் அது ஐயாரூபாய்க்கி வாங்கினாங்க எனக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன் அப்போ வந்து அந்த ஐயாரூபான்றது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சி இதுக்கு காரணம் வந்து அந்த செலை பண்ண அண்ணாதான் அவர் ரொம்ப எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரு இதனால நிறைய எனக்கு சவால் சந்தித்தேன் ஆனால் அது சவால் சந்தித்ததுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு